நாங்கள் வந்து நாமக்கல் மாவட்டத்திலருந்து நாங்கள் இப்போ பேசிட்டிருக்கோம் இங்கே வந்து மழையின் அளவு வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தூறல் போடும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாக நடுத்தரமாக வரும் ஒரு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதிகமான்னு சொல்லுறப்போ ரொம்ப அதிகமாகவும் வரலை ஒரு அரை மணிநேரம் பெஞ்சிட்டு அதுக்கப்புறோம் நின்றுடும் அதுக்கப்புறோம் அடுத்த நாள் ஒரு தூறல் போடும் இல்லைனா கொஞ்சம் அதிகமாக வரும் அவ்வளோ தான் அதுக்கப்புறமேட்டு மழை இந்த இந்த காலத்தில் வந்து மழை கொஞ்சம் நாமக்கல் மாவட்டத்தில் அதிகமாகவே பெஞ்சிருக்கு அதுக்கப்புறோம் இதை வ இதை வந்து வாழ்க்கையில் எப்படி பாதிக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது காய்ச்சல் அடிக்கிது விட்டு விட்டு காய்ச்சல் வரவும் பெரியவங்களுக்கு முடியாம போயிடுது வாழ் அதாவது வேலைக்கு போக முடியல ஒரு நம்ப எங்கேயாவது மருந்து வாங்கவோ இல்லை அடிப்படை தேவைகளை சந்திக்கவோ போகவோ முடிய மாட்டேங்குது அது வந்து வாழ்க்கையை மிகவும் பாதிக்குது அதாவது பஸ்ஸு ஏறி வெளியில் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வரத்துக்கு அந்த அதுவே கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறோம் பொருளாதார ரீதியாகவும் இப்போ மழை பெஞ்சிட்ருக்கறதுனால வேலைக்கு போக முடியாது அதன் மூலயுமா பொருளாதாரம் பாதிக்கப்படுது அது பொருளாதாரம் பாதிக்கிறப்படுறப்போ நம்ம வந்து இந்த மருந்து தேவைகளுக்கு கூட அடிப்படை தேவைகளுக்கு கூட சந்திக்க முடிய மாட்டேங்குது அது வந்து வாழ்க்கையை மிகவும் பாதிக்கப்படுது